நீங்கள் அதிகம் எழுத விரும்பும் விஷயங்கள் என்னென்ன நீங்கள் சமூகத்திற்கு சொல்ல விரும்பும் விஷயங்கள் என்னென்ன நான் அதிகமாக வா எழுதனுன்னு நினச்ச விஷயம் நான் தனிமையில் இருக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சோ அந்த தனிமை என்ன எப்படி பாதிச்சதோ அதைதான் நான் அதிகமாக எழுதின அதைத்தாண்டி என்னத் தாண்டி என்ன சுற்றி இருக்க விஷயங்கள் இப்போ நான் தனியாக இருக்கேங்குற மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு சிலருக்கு தனிமைப்படுத்தும் அப் அது என்னென்ன விஷ்யங்களாக இருக்கும் அது வந்து நம்ம நினைச்சுட்டுருக்கோம் ஒருத்தங்க வந்து தனியாக இருக்கறதுனால என்ன இதாக இருக்க போது அது அவங்களை பொறுத்து அவங்களோட இஷ்டம் அவங்க விருப்பத்தால் அப்படி இருக்குறாங்க யாரும் ஒன்றும் அவங்களை தனிமைப்படுத்தனும் அப்படின்னு அந்த க சூழ்நிலைக்கு தள்ளப்படலை அப்படின் நினைக்கிறோம் ஆனால் சமூக ரீதியாக நிறைய விஷயத்துல நம்மளை தனிமை படுத்திட்டேதான் இருக்காங்க நம்மளை வந்துவிட்டு ஒதுக்குறதுனாலயோ நமக்கு அந்த வாய்ப்பு கொடுக்காததுனாலையோ நம்ம நிறைய விஷயத்துல டவு டவுனாகி அதனால தான் நம்ம தனிமைக்கு போகறதே இப்போ அதெல்லாம் எப்படி எழுதுகிறோன்னா இப்போ ஒரு நம்ம அப்பியரன்ஸு நம்மளோட வெளி தோற்றத்தை வச்சு ஒரு சில விஷயம் அவங்களே ஜட்ஜ் பண்ணிக்கிறாங்க அந்த ஜட்ஜிங்னாலதான் ஒருத்தவங்க அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அவங்களோட செல்ஃப் எஸ்டீம் எல்லாத்தியும் இழந்து தனிமைக்குள்ளே போகறாங்க அதை எல்லாம் ஓவர் கம் பண்ணி வரதுக்கே அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் எடுத்துக்கும் அந்த பிராசஸில் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எவ்வளோ இது மனதளவில் அவங்க எவ்வளோ வலியை தாங்கிக்குறாங்க என்ன மாதிரி இதில் கஷ்டத்தை அவங்க அனுபவிக்கிறாங்கங்குறதே தோணும் இப்போ எனக்கு வந்து என் சைட்டில் நான் என்னோட ஒரு ஸ்டோரியில நான் என்ன ஃபேஸ் பண்ணேங்கறதை நான் எழுதி இருப்பேன் எனக்கு இதல்லாம் பிரச்சன இல்லை ஆனால் இந்த விஷயம் என்ன தாக்கப்படுறாங்க அப்படின்னு நான் நினப்ப ஆனால் எனக்கு பிரச்சன இல்லாதது இன்னொருத்தவங்களுக்கு பிரச்சனயாருக்கும் அப்போ அவங்க அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறாங்க நான் எப்படி ஓவர் கம் பண்ணேன் நான் அதை எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கறத அப்படிங்கற விஷ்யத்தை தான் நிறைய எழுதணுன்னு தோணும் இதனால் சமூகத்திற்கு என்ன சொல்ல வரன்னா ஒருத்தவங்க நமக்கு அந்த இடத்துல ஒரு முக்கியத்துவம் கிடைக்குது நம்மளால அதை பண்ண முடியுங்கும் போது இன்னொருத்தவங்க நம்ம அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்களை மேலே உயர்த்தணுமே தவிர நம்மளோட ஒரு ஈகோனாலயோ நம்மக்கு அவங்களே ஏதோ ஒரு கட்டத்தில் பிடிக்காததுனாலையோ அவங்க வாய்ப்பை நம்ம கெடுக்க கூடாது நம் பர்ஸ்னலாக இருக்குறது வேறு நம்ம ப்ரொபஷனல் நம்ம டேலண்ட்டை காட்டுறது வேறு இப்போ இருக்குறதுல வந்துவிட்டு எல்லாரும் எதாவது ஒரு விஷ்யத்தில் சாதிக்கணுன்னு ஒரு முயற்சி எடுத்துகிட்டு தான் இருக்குறாங்க யாருமே வந்துவிட்டு சரி நம்ம பிறந்தோம் நம்ம வாழ்க்கை இதுதான் ஏதோ ஒரு வேலைக்கு போகறோம் நம்ம கல்யாணம் பண்ணுறோம் நமக்கடுத்து ஒரு குழந்த பாத்துக்குறோம் அப்படிங்குறதுலா இல்லை இந்த ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் எதாவது ஒன்றுல சாதிக்கணும் நீ உனக்குன்னு ஒரு வேலைன்னா அந்த வேலைலைல நீ இந்த இடத்துக்கு போகணும் அவங்களுக்குள்ளயே ஒரு விஷ்யம்ருக்கு வேலை விஷயம் இல்லாமல் அவங்களோட பேஷனை நோக்கி போகறது அவங்க திறமை எது பாட்டு பிடிக்குமா நடனம் பிடிக்குமா இல்லை கலைத்துறையில் எதாவது சாதிக்கணுமா இந்த மாதிரி நிறையா இருக்கு அது எல்லாமே எல்லாத்துக்கும் போய் சேரனுங்கிற நினப்பு யாருக்குமே கிடையாது ஒரு சிலர்தோட ஈகோனாலயும் பொறாமைனாலயும் திறம இருக்கிறவங்களுக்கு அது கிடைக்க மாட்டேகுது நமக்கு ஒரு பய இருக்கும் நம்ம மேலேயே நம்ம ஒரு சந்தேகப்படுவோம் நம்ம வந்துவிட்டு நம்ம வீட்டை தாண்டி ஃபர்ஸ்ட்டு நம்ம வெளியே வரோம் அதுக்கே நம்ம அங்கே அவ்வளோ போராடுகிறோம் வெளியே போகும்போது அதை பேஸ் பண்ணும் போது நமக்கு இன்னும் பயம் வந்துகிட்டேருக்கும் அந்த பயத்தைல்லாம் ரொம்ப தாண்டி வரவங்களை என்னைக்குமே நம்ம இது பண்ணிவிட கூடாது திருப்பி அந்த இதுக்குள்ளேயே தள்ளப்பட்டுற கூடாது இந்த விஷயம்லாம் யாருக்காவது புரியனுன்னா நிறைய எழுத் எழுத்து வடிவமாக நம்ம புக்காக எழுதி இப்போ நிறைய படிக்கிறாங்க இப்போ ஆனால் அதில் ஒரு சிலர்ருக்கு தான் அது புரியுது ஒரு சிலருக்கு புரியல இது இப்போ நடக்கிற விஷயம் இல்லை ஆரம்பத்துலருந்து நடந்த விஷயம் தான் ஒருத்தர் வந்து இது தான் ஒருத்தங்களோட பிரச்சன இதை நீங்கள் பண்ண கூடாதுன்னு ஒருத்தவங்க முன்னாடி நம்ம இன்ஸாஸ்ட் பண்ணுறதுனால தான் நம்ம அந்த தப்பை பண்ண மாட்டோம் இப்போ இந்த கரண்ட் சுட்ச்சுவேசனில் இந்த கரண்ட் ஜெனரேஷனில் என்ன நடக்குதுன்னா இந்த இது தான் நடக்குது இதை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக் கூடாது அதையும் நம்ம ஒன்று எல்லாமே புக்கில் தான் பண்ணனுன்னு இல்லை நம்ம கேள்வியே மற்றவங்களுக்கும் தோன்ற அளவுக்கு எதாவது ஒரு வடிவத்தில் அவங்க கிட்ட கொடுக்கணும் அவ்வளோதான்